இப்போ எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எலுமிச்சம் செடி சீத்தா கொய்யா மரம் மாதுளை மரம் இப்போ செடிங்க ஒரு பார்த்திங்கன்னா தக்காளி செடி கத்தரி செடி மிளகாய் செடி அந்த மாதிரி செடிலாம் நிறையா வச்சிக்கிறோம் மரம் வச்சிக்கிறோம் இப்போ அந்த மரத்தை பார்க்கும் போது ரொம்ப சந்தோசமாக இருக்கும் அது பெரிய மரமாக இருக்கதுங்களா நிழல் தருது அதோடய பூ வந்து நல்லா இருக்குது மாதுளம் பழத்து பூவெலாம் பார்த்திங்கன்னா அது ரோஜா பூ மாதிரி அழகாக இருக்கும் அது இப்போ எலுமிச்சை மரத்தில் வந்து எலுமிச்சம் காய் வைக்கிது பழம் வைக்கிது இப்போ நம்மளுக்கு லெமன் சாதம் கிளரணுமா அது ஒரு லெமன் பறிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம செய்கிறோம் அது மனசுக்கு நிறைவாக இருக்குது இப்போ சீத்தா காய் கொய்யக்காய் பழம் அதெல்லாம் வந்து நம்ம மரத்தில் பறித்து நாம் சாப்பிட்றது சந்தோசம் இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப சந்தோசமாக இருக்கும் ஏன்னா நம்ம வச்ச மரம் வளர்ந்து பெரிய மரமாக ஆகி நம்மளுக்கு கனி தரும் தான் சுவைமிகு கனி தரும் தான் அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோசமாக இருக்கும் அதனால வந்து அதெல்லாம் பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக சந்தோசமாக இருக்கும் நம்ம செடியில் பறிச்சதை நம்ம சமைக்கும் போதும் அந்த பழத்தை ருசிக்கும் போதும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோசமாக இருக்கும் சந்தோசமாக ஃபீல் பண்ணுறேன்